குறிப்பாகவே இந்து கலாச்சார மு முறைப்படி பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து அதாவது கடவுளை வணங்குவதற்கு முன்பாக இது வாசலை சுத்தப்படுத்தி வீடுகளை சுத்தப்படுத்தி கோலம் போடுதல் அதற்கு பிறகு குங்குமம் வைத்தல் சூரியனுக்கு வந்து ஒரு சொம்பின் மூலம் வந்து நீர் வைத்து வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொள்ளுதல் புனித நூல் அணிதல் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னாக்கா கொழந்தைகளுக்கு இந்த விஷயம் செய்வார்கள் கோயிலுக்கு சென்று பூஜை பூஜை செய்தல் போன்ற விஷயங்கள் வந்து கோயிலுக்கு வெளியே வந்து காலணிகளை கழட்டி விட்டு அதற்கு பிறகு நீர் போன்ற விஷயங்களை வைத்து சுத்தப்படுத்தி அதற்குப் பிறகு கோயிலுக்குள் சென்று அங்கே வந்து அமைதியான முறையில் தீபாராதனை முன்பு அந்த கடவுளை வணங்குவது வழக்கம் மேலும் இந்த வணங்குதலின் போது எந்தவித இடையூறும் யாருக்கும் ஏற்படாதவாறு அமைதியான முறையில் வணங்குவோம்